பண்டைய கால முறைகளில் பார்த்திங்களா கலை நிகழ்ச்சி என்பது மிகவும் ஒரு முக்கிய பங்காக வகிக்குது ஆனால் இந்த காலங்களில் அது ஒரு மாற்றங்களையும் அழிந்து வரும் ஒரு விஷயமாகவும் இந்த காலகட்டங்களில் நடக்கின்றன ஏன்னால் பழங்காலத்தில் கோயில் நிகழ்ச்சிகளில் மற்ற கோயில் திருவிழாக்களில் தெருக்கூத்துக்களில் கலை நிகழ்ச்சி என்பது மிகவும் முக்கிய பங்காகவும் ப்ளஸ் ராமாயணம் மகாபாரதம் இந்த தொடர்களில் உள்ள முக்கிய வேடங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் வேஷங்களில் மக்கள் நிறையா பேர் அதற்கு ஏற்றார் போல் நடித்தும் அதற்கு நல்லவர் போல் முக பாவனங்களை மாற்றியும் அவர்கள் செய்திருக்கும் சித்தரிக்கும் நேச்சுரான ஒரு மதிப்பு மிக்க ஒரு விசயங்களை செய்தும் தெருக்கூத்துக்களில் கரகாட்டம் கலை நிகழ்ச்சிகள் மற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பண்டைய கால முறைகளை பயன்படுத்தியும் செய்தும் அதற்கு தகுந்தாற்போல் நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு கலை முறைகளை ஏற்படுத்தியும் மக்களுக்கு நல்ல நல்ல பழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன